கிராமப்புற கல்வி அபப டினு சொல்லிட்டு பார்த்தம்னா கிராமப்புற பள்ளிகளுக்கும் நகர்ப்புற பள்ளிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படினு சொல்லி பார்த்தா கிராமத்தில் வந்து கல்வி முறை வந்து நல்லாதாக இருக்கும் ஆனால் அதுக்கான ஸ்பெஷல்லிட்டி வந்து கம்மி நகர்புறத்தில் வந்து கல்வி தரமும் அதிகோம் வசதி வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் கிராமபுறத்தில் படிச்சுட்டு எப்படியாருந்தாலும் நம்ம வந்து நகர்புறத்துக்கு தான் போகணும் நகர்புறத்துக்கு தான் போகணும் ஒரு கல்லூரி வாழ்க்கை வாழறதுக்குன் போது அதனால் வந்து கிராமபுறத்தில் படிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் போயிட்டு அந்த வாழ்வு வாழ்க்கை வாழறதுக்கு நம்ம கற்றுக்குறத விட ஒரே அடியா நம்ம இப்போவே வந்து நகர்புறத்துக்கு போயிட்டா அது நல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்குறவங்க எல்லாருமே குடிபெயர்ந்துறாங்கள் நகர்ப்புற பள்ளிகளில் படிச்சுட்டு அங்கே உள்ள கல்லூரியில் படிச்சிட்டாக்கா உடனே வேலை கிடைக்குது ஆனால் கிராமபுறத்தில் படிச்சுட்டு கல்லூரிக்கு போனால் சாதாரணமான பேச்சி வ வழக்கம் தான் நமக்கு வருது ஆனால் நகர்புறத்தில் வந்து படிக்கிறவங்களுக்கு அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேச கற்றுக்குறாங்க அது வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அது வழிவகை செய்து அதனால் வந்து நகர்புறத்துக்கும் கிராமபுறத்துக்கும் எடையிலான வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுனா என்னாக்கா கல்வி தான் அந்த கல்வி வந்து கிராமபுறத்தில் வந்து அரசாங்கம் எடுத்து அதை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போனாக்கா கிராமபுறத்துலேயே நல்ல கல்வியும் கிடைக்கும் அதுதான் இதனுடைய ஸ் விஷயங்கள்